ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மே ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு செப்டம்பர் பத்து ரெண்டாயிரத்தி ஆறு ஜனவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டு மே பதிமூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு